ஃபேன் ஒன்று வாங்கினோம் அது சரியா ஓடவே இல்லை சரின்ட்டு அப்புறம் காற்றும் சரியா வரல சரி கரண்ட்டு ஆஃபீஸில் கூட்டிக்கிட்டு வந்து ஃபேனை ரிப்பேர் பண்றவைங்களை கூப்பிட்டு வந்து போட்டால் அதுவும் அப்படியே தான் இருக்குது கடையில் வாங்கினோம் அவர் சொன்னார் நல்லா ஓடும் நல்லா ஓடும்மா அப்படின்னாரு கொண்டுக்கிட்டு வந்து மாட்டினா காற்றும் சரியான படிக்கி வரல மறுபடியும் அவரை கூட்டிக்கிட்டு வந்து கழட்டி அதை சரி பண்ணுனாலும் சரியானபடி காற்று வரல இப்போ மறுபடியும் கடைக்கேதான் கொண்டுக்கிட்டு போகணுமாட்டங்குது அதனால என்ன பண்றது சரி கடைக்கே கொண்டு போய் மாற்றிட்டு இன்னொரு ஃபேன் வாங்கி போடலான்னு இருக்கிறோம்